நான் எடுத்த ஃபோட்டோவில எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ வந்து நான் சமூக வலைத்தளத்தில் போடுவேன் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸப்பில் ஸ்டேட்டஸ் அந்தமாதிரி போடுவேன் அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து லைக்கும் கமண்ட்டும் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ரொம்ப நல்லா ஃபோட்டோ எடுக்குறீங்க உங்களுக்கு வந்து எடிட்டிங் டேலண்ட் நிறைய இருக்கு அப்படினு சொல்லிட்டு சொல்வாங்க எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிக்கொடுத்து ஏன் மூலியமாக நிறைய பேர் பயன் பெற்று இருக்காங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸும் ஏன் மூலையமாக நல்லா ஃபோட்டோ எடுக்க கற்றுக்கினு அது நல்லா எடிட் பண்ணி அவங்க போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்லிக்கொடுத்துருக்கேன் ஏன் மூலையமாக நிறைய பேர் நிறைய பலன் பெற்றுருக்காங்க என்னுடைய ஐடின்னு பார்த்திங்கனா யா இட்ஸ் ஷெரின் அந்த ஐடிக்குள்ளே போய் பார்த்திங்கனா உங்களுக்கு தெரியும் நான் நிறையா ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போட்டுருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போடுறதுன்னா நான் என்னோட போடுகிற போஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே கே லைக்ஸ் வந்துரும் ஒன் கே லைக்ஸ் அந்தமாதிரி வந்துரும் கமெண்ட்டும் நிறையா பேர் நல்லா பண்ணி இருப்பாங்க இன்னும் இன்னும் நான் நல்லா ஃபோட்டோ எடுத்து இன்னும் நான் நிறைய போஸ்ட் பண்ணி வளர்றத்துக்கு உங்களோட ப்ரேயர்ஸ் தேவைப்படுது எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க